அண்ணா நான் ரவி பேசுகிறேண்ணா அந்த ஃபாரினுக்கு படிக்க வரலான்ருக்கேன் பாஸ்போர்டெலாம் எடுத்தாச்சு பாஸ்போர்ட்டு விசாலாம் எப்புடிண்ணா அங்கே வந்து பார்ட் டைமாக ஜாப் எதுவும் பண்ணிக்கலாமா அமௌண்டெலாம் எவ்வளோ வரும் பார்ட் டைமாக ஜாப் பாத்தோம்னா அங்கே படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ரூம்லாம் எப்படி சாப்பாடு எப்படி அங்கே வந்தால் எதுவும் ந ப்ராப்ளம்லாம் இருக்காதில்லண்ண எல்லாம் ஃப்ரீயாக தானே இருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராதில்ல அப்படி அங்கே வந்து படித்தாலும் அந்த போலீஸ் தொல்லை அதலாம் இருக்காதுல்ல ஏன்னால் நான் இங்கே வந்து படிக்கிறதுக்காக அங்கே வந்திருக்கேன் திடீர்னு எதுக்கு இதுக்கெலாம் வரக்கூடாது இந்த ரூம்லலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படி இல்லைன்னா வெளியில் எதுவும் ரூம் எடுத்துக்கலாமா ரூமு ரெண்ட்டு எவ்வளோ சாப்பாடு எவ்வளோ அதெல்லாம் எவ்வளோனு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே அப்பறம் வீ வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க